ஹலோ ஆ சொல்லுங்க ப்ரோ ஆ ஆமாங்க பிரதீப் புக்ஸ் புக் ஷாப் தான் ப்ரோ திருக்குறள் திருக்குறள் புக்கு இருக்குது கு சிலப்பதிகாரம் தமிழ் புத்தகம் ஜென்ட்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கான புக்கு எல்லாமே இருக்குது ப்ரோ அப்புறம் கைடு எல்லாமே இருக்குது ப்ரோ ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜு தள்ளுபடி பண்ணுவோம் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ அப்புறம் இது டிராயிங் புக்கு உங்களுக்கு தேவையான நோட்டு இதெல்லாம் இருக்குது ப்ரோ வேறு என்னென்னனால் ஹேண்ட் ரைட்டிங் வரதுக்கு புக்கு ஹேண்ட் ரைட்டிங் டிரைனிங் எடுக்கிறதுக்கு எல்லா புக்குமே இருக்குது ப்ரோ ஆ மொத்தமாக வாங்கினா கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜு தள்ளுபடி த பண்ணித் தருவேன் ப்ரோ மொத்தமாக வாங்கினீங்கன்னா ஆ எ என்றைக்கி ப்ரோ வரீங்க ஆ ஓகே ப்ரோ கொஞ்சம் புக் ஷாப்புக்கு கொஞ்சம் வாங்க ப்ரோ ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்க வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது புக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க ப்ரோ ரெண்டு நாள் கழித்தா ஆ ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ